ஆ சொல்லுங்கள் ஆமாங்க ம் உங்களுக்கு என்ன மீனுங்க வேணும் எங்கக்கிட்டே வந்து சால மீன் இருக்குது மத்தி மீன் இருக்குது கொடுவா மீன் இருக்குது வவ்வால் மீன் இருக்குது இறால் இருக்குது நண்டு இருக்குது கெளுத்தி இருக்குது கெண்டை இருக்குது நூற்றைம்பதுரூவா போகுதுங்க ஆ நாங்களே எல்லாம் கிளீன் பண்ணி தந்துவிடுவோம் கிளீன் பண்ணி தந்தததுக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் அவ்வளோதான் கிலோ மீன் வந்து நூற்றி ஐம்பதுருபாங்க கிளீன் பண்ணி தந்தால் ஒரு பத்துரூபா அந்த கிளீன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் அவுங்களுக்கு கொஞ்சம் பத்துரூபா தரணும் அவ்வளோதான் வேறு ஒன்னும் இல்லைங்க நீங்க நீங்கள் எவ்வளோ எத்தனை எந்த மீன் கேட்டாலும் நாங்கள் நீங்கள் கேக்கிற மீன் நாங்கள் டோர் டெலிவெரியா கூட பண்ணிவிடுவோம் நீங்கள் கிளீன் பண்ணி நாங்கள் கிளீன் பண்ணி உங்களுக்கு தந்துவிடுவோம் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அதை மட்டும் நீங்க நீங்கள் சொன்னீங்கனா போதும் இங்கே ரெகுலராக எங்களுக்கு வந்து ம் ம் ஏன்னா கெண்டை மீன் வந்து அதிகமாக சேல் ஆகிட்ருக்கு அதுமட்டும் இல்லாம வவ்வால் மீனும் ஆ அதிகம் சேல்லில் இருக்குது உங்களுக்கு எந்த மீனுங்க வேணும் மத்தி மீன் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த மீன் வேணும்

கண்டிப்பாங்க நாங்கள் நீங்கள் சொன்ன மீனை கண்டிப்பாக நாங்கள் வவ்வால் மீனையும் மத்தி மீனையும் நாங்கள் கிளீன் பண்ணி தந்துடுறோம் ஆ ஆ நீங்கள் நாங்கள் சொன்னேன ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாதான் வவ்வால் மீனும் இரநூறுபா ஏன்னா அது ரேட்டு அதிகம்ங்களா அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்களா அதனால் அது மட்டும் கொஞ்சம் ரேட்டு அதிகம் உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு வேணும்ங்களா இல்லை குழம்பு வைக்கிறதுக்கு வேணும்ங்களா எதுக்கு எத்தனை கிலோன்றதை இன்னொரு டைம் சொன்னீங்கனா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டாலும் விட்டுருவோம் நீங்கள் யாராவது ஆள் அனுப்ச்சி விட்டுருந்தீங்கனா கூட நாங்கள் கொடுத்து விட்டுருவோம் கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பத்துரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போங்க ஏன்னா நிறையா பேர் இங்கே நாங்கள் வேலைக்கு வைச்சி செஞ்சுக்கிட்ருக்கோம் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பத்துரூபா சேர்த்தே கொடுத்துடுங்க இங்கே எல்லா மீனும் ஃபிரெஷ் மீன் தான் எந்த மீனும் பழைய மீன் கிடையாது புது மீன் தான் அப்படியே கடல்லேருந்து இறக்குமதி செய்யபட்டு உடனே டைரக்டா விற்கிறதுதான் வேறு ஒன்னுமில்லைங்க சரிங்க நாங்கள் நீங்கள் எப்போ வேணும்ன்றத ஒரு ஒரு மணிநேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கனா

ஆ சரிங்க நீங்கள் சரிங்க கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நீங்கள் வாங்க கடைக்கு சரிங்க மத்தி மீன் இருக்குதுங்க மத்தி மீனும் அந்த சால மீனுன்னு சங்கரா மீனுன்னு சொல்வாங்க அந்த மீன் வந்து ரொம்ப ஃபேமஸாக போகும் அதுன்னா அது உடம்புக்கு நல்லது அதை குழந்தைங்களுக்கு அது கொடுத்தோம்னா நிறையா நியாபக சக்தி வரும் அது அந்த மீன் வந்து அதிகமாக வாங்கிட்டு போவாங்க குழந்தைங்களுக்கு சரி வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் அந்த ரெண்டு மீனுமே ரொம்ப நல்லாருக்கும்ங்க நீங்கள் வாங்க நாளைக்கு வாங்க ஆ நாங்கள் எடுத்து வைக்கிறோம் ஆ சரிங்க